தமிழ்மொழி பேசுறவங்க வேறு மாநிலத்துக்கு போனால் அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறது என்ன கேட்கறது அந்த மாரி கொஞ்ச நாளைக்கு வேறு மொழி கற்றுக்க வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப சிரம்மாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கனா ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்கறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம தமிழில் வந்து கேட்க முடியாது அவங்க இந் இங்கிலிஸில் தான் பேசுவாங்க அந்த மாரி வந்து பிரச்சனை இருக்கும்போது நம்ம தமிழில் அந்த பொருளை ரிட்டன் பண்ணுறதோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ண முடியாது